ஹலோ சார் எப்படி இருக்கீங்க யாராவது கேட்குறதாருந்தா நல்லாருப்பிங்கன்னு நம்புகிறன் நான் வந்து இப்போ ரீசென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓலா மூலயமா நிறைய ஆஃபர்ஸ்லாம் கேள்வி பட்டிருக்கன் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ரைட்ஸ் போனால் ஆஃபர்ஸ் தரீங்கள் லாங் ரைட்ஸ் போனால் ஆஃபர்ஸ் தரிங்கள் அப்படினு கேள்விப்பட்டிருக்கன் நான் வந்து இப்போது சம்மர் சீசன் நடக்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட பத்து ஃபேமிலியோட ஒரு லாங் ட்ரிப் போகலான்ட்டு பிளான் பண்ணிருக்கன் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஒரு மூண்லேருந்து நான்கு நாட்கள் வரைக்கும் ஒரு ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணிருக்கன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளம்பரம் பார்த்துனுருக்கன் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த சோசியல் மீடியா மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் வந்துனேருக்குது இந்தமாதிரி நிறைய ஆஃபர்ஸ் தரோம் இந்த ஃபேமிலியோட லாங் ட்ரைவ் போகிறவங்களுக்கும் ஆஃபர்ஸ் தரோம் அப்படின்ட்டு இப்போது ரீசென்ட்டாக செக் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து பேங்ளூர் போகிறதுக்கு அப்படியே ஃபுல்லா சுற்றி பார்க்கறது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபாய் அப்படினு இருந்துச்சு ஓர் பர் டேக்கு ஸோ ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு பேக்கேஜ் எதாது இருந்துச்சுனால் கொஞ்சம் அம்ச்சுடுங்கள் நன்றி